எங்கள் ஊரில் வந்து திருச்செந்தூரில் தேட்ரு இருக்குது ஆழ்வார் திருநகரி நகரியில் ஒரு தேட்ரு இருக்குது ஸ்ரீவைகுண்டத்தில் ஜவஹர் தேட்ரு இருக்குது ஏரலில் ஒரு தேட்ரு இருக்குது நாங்கள் புதுப்படம் எதுவும் ரிலீஸ் ஆச்சின்னு சொன்னால் பிள்ளைங்களோட பசங்களோட சேர்ந்து போய் நாங்கள் பார்க்கப் போவோம் பஸில் போனால் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் இதே இது காரில் போகணுன்னு சொன்னால் ஏரலுக்குலாம் போனோன்னா ஜவுளிலாம் எடுத்துட்டு வே வேண்டிய பொருள்கள் எல்லாம் வாங்கிட்டு படம் பார்த்துட்டு நான் அன்றைக்கி ஜாலியாக வருவோம் பார்த்துக்கோங்க அதே இது திருச்செந்தூருக்கு போனோம்னு சொன்னால் படம் ப படம் பார்க்குறதுக்கு முன்னக்கூட்டியே நேரத்தோட போயிடுவோம் போயிட்டு கடற்கரை பகுதிகளெல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கோயிலில் சாமி கும்மிட்டுட்டு பொருட்கள் எதுவும் வாங்கினா வாங்கிட்டு மதியானம் சாப்பாடு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அன்னான்னைக்கி படம் பார்த்துட்டு நைட்டு அன்னான்னைக்கி ஜாலியாக வருவோம் அதே மாரி ஆழ்வார் திருநகரிக்கும் போனாலும் அங்கேயும் பெருமாள் கோயில்கள்லாம் இருக்குது நவ நவ திருப்பதி ஸ்தலங்களில் உண்டான கோவில்கள் அங்கே இருக்குறப்ப அதனால காலையிலேயே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சினிமா பார்த்துட்டு அன்னான்னைக்கி வருவோம் பார்த்துக்கோங்க இது ஸ்ரீவைகுண்டம் லோக்கலில் இருக்கிற தேட்ருனாக்கல அது பக்கத்துலலாம் நல்ல கடைகள்லாம் நல்லா இருக்க தான் செய்யும் அங்கே அந்த டையத்துக்கு போயிட்டு ஸ்ரீவைகுண்டம் உள்ளூர் பகுதிகளில் இருக்கிறது வந்து பக்கத்தில் உறவினர்களோட சேர்ந்து ஃப்ரண்ட்ஸோடு